என் கிட்ட இருக்கிற காயின்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு அஞ்சு பைசா பத்து பைசா பதினைஞ்சு பைசா இருபத்தஞ்சு பைசா இருபத்தஞ்சு பைசா தொண்ணூறு பைசா அப்புறம் பார்த்தீங்கனா ஒருருபா இது போன்ற காயின்கள் தான் இருக்குது இது வந்து ஒரு பத்து டூ பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காயின் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது இதுக்கு முன்னாடி சேகரித்த காயின்கள் எல்லாம் பார்த்திங்கனா ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு பழமையான காயின்கள் கிடைச்சா நான் ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருப்பேன் ஏன்னா அது வந்து அரசு ராஜாக்கள் யூஸ் பண்ணப்பட்ட காயின் அது ஏன்னா ஃபுல்லுமே தங்கத்தால் சே செஞ்ச காயினுங்க அது அந்த காயின் வந்து இன்றைய காலக்கட்டத்தில் அதோடய மதிப்பு பார்த்தீங்கனா ஒரு என்ன என்ன மதிப்புன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு வருது இப்போ நான் சேகரித்த காசுகள் பார்த்தீங்கனா ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் வரும் ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ணப்பட்ட காயின் பார்த்துட்டிங்கனா இப்போ இன்றைய மதிப்புக்கு அது எவ்ளோவுன்னு எனக்கு சொல்ல முடியாது இன்னும் ஒரு பத்து பதினைஞ்சு வருஷம் போச்சுன்னால் அதோடய மதிப்பு வந்து ஒன்று அதிகரிச்சு அதிகரிச்சிட்டே தான் இருக்கும் குறையுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால வந்து நான் வந்து அந்தமாதிரி காயின்கள் தேடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கேன் ரொம்ப ஈடுபாடும் செயல்பட்டிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வந்து ஸ்டேம்ப் வெரட்டீஸ் ஒரு கொஞ்சண்டு இருக்குது இது பார்த்திங்கனா ஆங்கிலேயர் காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஸ்டேம்ப் வந்து இன்றைய காலக்கட்டத்தோடய மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அதோடய மதிப்பு என்னென்னு நம்ம வந்து யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஆங்கிலேயர் யூஸ் பண்ண ஸ்டாம்ப்போடய மதிப்பு இன்றைய காலத்தில் அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம மியூசியத்துக்கு கொடுத்தோம்னா நமக்கு வந்து அதிக பணம் கிடைக்கும் ஏன்னா ப அது அது வந்து நம்ம வந்து அங்கே கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு யூஸ் ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம் பாதுகாப்பான முறையில் அது வச்சிருப்பாங்க அதனால் அதை வந்து நம்ம அங்கே கொடுத்தோம்னா அது ரொம்ப சேமிப்பு பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்